விவசாயத்துக்கு வந்து மம்முட்டி கடப்பாரை களக்கட்டு அந்த மாதிரிலாம் களக்கொத்து அந்த மாதிரிலாம் சொல்வாங்க அப்புறம் வந்து அரிவாள் இதெல்லாம் சொல்வாங்க இதலாம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா நம்மளோட களக்கொத்து அப்படின்றது வந்து தேவையில்லாத பயிர்கள் களைப்பயிர்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்துட்டு செதுக்க வந்து பயன்படுது அதெல்லாம் வந்து இல்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும் கையிலையே வந்துட்டு பிடுங்கிட்டு இருக்க முடியாது இருக்கிற களையெல்லாம் நீக்கிட்டு இருக்க முடியாது அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் அரிவாள்லாம் வந்து எதுக்காக பயன்படுத்துறோம்னா நெல் அறுக்க அப்புறமா ஆரிய பயிர் அறுக்க இதெல்லாம் அறுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இதுக்கெல்லாம் ரொம்ப அது வந்து பயன்பாட்டில் இருக்குது இதலாம் இல்லைன்னா வந்து நம்ம விவசாயத்திற்கு வந்து பயன்படுத்த முடியாமல் போச்சுனா மக்கள் வந்து எப்படி சாப்பிட்றது என்ன பண்ணுறது இதெல்லாம் ஒவ்வொரு கருவிகளும் இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து உணவை அறுவடை பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து கடப்பாரைன்னுலாம் சொல்வாங்க இது வந்து என்ன எதுக்காக பயன்படுத்துறோம்னா கடப்பாரை கற்கள்லாம் கல்லுலாம் அதிகமாக இருக்குதுல அடியில் மண்ணில் அந்த கல்லுலாம் அதிகமாக இருக்கிற இடத்துல எதுவும் விளைச்சல் இருக்காது அப்போ அந்த கல்லுலாம் என்ன பண்ணணும் ஒடைச்சி ஒடைச்சி எடுக்கணும் அதுக்காக வந்து இந்த கடப்பாரை வந்துட்டு பயன்படுது ஃபஸ்ட்டெல்லாம் கடப்பாரை தான் வந்து முன்புலாம் கடப்பாரை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போல்லாம் அதுக்காகவே டிஜிட்டலாக நிறைய வந்துடுச்சு அப்பறம் வந்து மற்றது என்ன மற்ற எல்லாம் வந்து இப்போது ட்ராக்டர் அப்டின்னுலாம் சொல்கிறாங்கள்ல அதெல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஏறு தழுவுதல் தான் இருந்தது ஏறு தழுவுதல் இருக்கும்போது மாடு வைச்சி முன்னாடி ஏறு கட்டி அது வைச்சி இழுத்துக்கிட்ருக்குறது தான் நம்மளோட பழக்க வழக்கம் நம்மளோட விவசாயத்தில் நடந்துட்டுருந்துது அதெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது முன்பு இருந்த மக்களுக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு இப்போலாம் நிறைய வந்து அதுலேயே டிஜிட்டல் வந்துடுச்சு ட்ராக்டர் வந்துடுச்சு சின்ன சின்னதாக ட்ராக்டர் மாதிரி வந்துடுச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது மக்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டு பிடிக்கிறது விவசாயத்துக்கு ரொம்ப உதவுது இந்த கருவிகள்லாம் இருப்பதினால தான் எல்லாத்தையும் நம்ம அறுவடை செய்ய முடியுது எல்லாம் வெளியூருக்கு எல்லாத்துக்கும் ஏற்றுமதி செய்கிறோம் அப்புறம் நமக்கும் வந்து ஏற்றுமதி செய்கிறதுனால தான் இதெல்லாம் நம்ம எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளால் வந்துட்டு விவசாயம்னு ஒன்று இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது அது இருக்கிறதுனால தான் அப்புறம் இந்த கருவிகள்லாம் அதுக்கு வந்து உதவுகிறதுனால தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இருக்கோம் எல்லோரும்